ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்து முண்ணூத்தி எழுபத்தி ஒன்போது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒன்போது லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு ஏழு லட்சத்தி ஐம்பத்து ஒன்போதாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்று ஆறு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்போது